ஹலோ ஹலோ ஹலோ குட் மானிங் சார் வண்டி ஒன்று வாங்கணும் இல்லை வண்டி ஒன்று எடுக்கணும் என்னென இது எதுனா புது மாடல் வந்திருக்கா

வாலியூம் கொஞ்சம் ரேஞ்சு அதிகமாருக்கிறது சொல்லுங்க இது ரேட்டு எவ்வளோ வரும் அதே இருக்கட்டும் ஃபை ஹண்ட்ரட் சிசீயே இருக்கட்டும் அது ரேட்டு எவ்வளோ வரும் மூணு லட்சமா அதெலாம் இதெலாம் இஎம்ஐலாம் இருக்கா

அது டீவ் போட்டால் எவ்வளோ வரும் மாதம்

மூணாயிரமா எத்தனை வருஷம்

ஒன் இயரு வந்து மூணு மூணாயிரம் கட்டினா முடிச்சு முடிஞ்சுடுமா மூணாயிரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்க சார் கணக்கு போட்டு நீங்களே இப்படி தடுமாறுனால் எப்படி நாங்கெலாம் எப்படி வண்டி எடுக்கறது சொல்லுங்க ஒன் ஒன் இயரா ஓன் அண் டாஃ இயரா சரி ஓகே அப்புறம் வந்து டீவ்வெலாம் எவ்வளோ வரும் வண்டிக்கு வண்டிக்கு சர்வீஸ்செல்லாம் பஸ்ட்டு சர்வீஸ் பிரியா நாங்களே காசு தருணுமா பஸ்ட் சர்வீஸ் மட்டுமா

ஓகே இப்போ நான் வந்து வண்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ பஸ்ட் நாளே எங்கேனா விட்டா வச்சுக்க ஒன் சைடு ஆச்சு நான் சொல்கிறேன் இருங்க இப்போ வண்டி எடுத்து ஒரு மாதம் ஆகுது நான் வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டா வண்டி புது வண்டி மாற்றி தருவீங்களா ஓகே இல்லயில்ல

உங்கள் கிட்டே புது வண்டி எடுக்கிறேன் புது வண்டி எடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை நான் எங்கேனா போய் விட்டுர்றேன் விட்டுட்டு வண்டி ஃபுல் டேமேஜ் ஆகிடுது அதுக்கு நீங்கள் புது வண்டி மாற்றி தருவீங்ளா ஆஹான் இன்சூரன்ஸ் நீங்களே போட்டு தரீங்களா ஷோ ரூம் எங்கேருக்கு தரும்புரியில் சேலமெலாம் இங்கே இல்லையா பாலக்கோடு தான் எடுக்கணுமா உங்கள் பேர் என் பேர் வந்து ராஜ் அப்புறம் வண்டி எடுக்க இப்போ நான் நெட் காசு கட்டி எடுக்கலான்னு இருக்கேன் எவ்வளோ ஒரு ரெண்டரை வருமா வந்து பண்ண முடியாதா ஓகே சார் ஓகே சார்

சரி நான் ஓகே சார் நான் நாளைக்கி வரேன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நெட் அமௌண்ட்டு சார் ஓகே சார் அதெலாம் தெரிஞ்சுதானே வண்டி எடுக்க வரோம்

அதெலாம் தெரியாமல் வந்து அதெலாம் தெரியாமல் வந்து வண்டியெல்லாம் எடுப்பாங்களா சார் என்ன சார் சொல்லுறிங்க ஓகே சார் தேங்க் யூ சார்